நம்ம கலாச்சார உணவை விட நான் மற்ற கலாச்சாரம் உணவுகள் எல்லாமே சமைச்சி பார்த்துருக்கேன் ந நிறையா கலாச்சார உணவுகள் வந்து சமைச்சி பார்த்துருக்கேன் நார்த் இண்டியா உணவுகள் அப்புறம் வந்து வெளிநாடு உணவுகள் இட்டாலி யூஎஸ்ஏ இந்த மாதிரி உணவுகளெலாம் சமைச்சி பார்த்துருக்கேன் எனக்கு அது ரொம்பவே புடிச்சிருக்கு அதுவும் மெயினாக இட்டாலியன் குசின்னா ரொம்பவே பிடிச்சிருக்கு ஏன்னால் வந்து அது சமைக்கிறதுக்கும் ஈஸி அதுக்கப்புறம் சாப்பிட்றதுக்கும் வந்து ரொம்பவே டேஸ்ட்டியாக இருக்கும் அதுக்கப்புறமே வந்து நம்மளோட சொந்த கலாச்சாரம் உணவு உணவு வந்து நமக்கு எப்பேயுமே பிடிச்சது தான் ஆனால் மற்ற கலாச்சார உணவுகளை வந்து சமைச்சி சாப்பிட்டு பார்க்குறதுக்கு எனக்கு வந்து ரொம்பவே பிடிக்கும் இட்டாலியன் உணவுகளில் வந்து நான் பாஸ்தா பீட்சா அந்த மாதிரி நிறையா சமைச்சி பார்த்துருக்கேன் பாஸ்தா வந்து செய்கிறது ரொம்பவே ஈஸி ஆனால் வந்து சாப்பிடும் போதும் ரொம்ப நல்லா இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ம நம் ரஷ்யா பாகிஸ்தான் இந்த மாதிரி உணவுகளும் நான் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன் நம்ம நார்த் இந்தியாவிலே வந்து நாண் பன்னீர் பட்டர் மசாலா பட்டர் சிக்கன் இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் வந்து நம்ம சவுத் இண்டியாவோட உணவுகள் இல்லைன்னாலும் அது வந்து ரொம்பவே நல்லா இருக்கும் அது ஹெல்தியான்னு என்னால் சொல்ல முடியல ஆனால் வந்து சாப்பிட்றதுக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் சமைச்சி பார்க்குறதுக்கு வந்து எனக்கு பிடிக்கும் நானும் எங்கள் அம்மாவும் நானும் சேர்ந்து நிறையாவே இந்த மாதிரி எல்லாம் பண்ணியிருக்கோம்